இப்போ புதுசாக பிறந்த குழந்தைக்கி என்னென்ன ஃபங்ஷன்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க இப்போ இருக்கிற பேரன்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மந்த்துமே செலபரேட் பண்றதுக்காக ஒன் மன்த் செரமொனி டூ மன்த் செரமோனி அப்படின்ட்டு வந்து ஃபங்ஷன்ஸ் வச்சு செலபரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோடைய தமிழ் பண்பாட்டு முறையில் வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னாக்க சிக்ஸ்டின் டேஸ் அப்போது சிக்ஸ்டின் டே குழந்த பிறந்து சிக்ஸ்டின் டே ஒரு ஃபங்ஷன் வச்சு வச்சு கொண்டாடுவாங்க அது இப்போ சின்ன குழந்தைக்கு வந்து மை வச்சு வச்சு கொண்டாடுவாங்க அப்றம் தொட்டில் போட்டு ஃபங்ஷன் வச்சு கொண்டாடுவாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைக்கி அதுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற மதர்ஸ்லாம் வந்து ஆஃப் மன்த்ஸ் செரமோனி ஆறு மாசம் அப்படின்னு ஆயிடித்து அப்படின்னாக்கா ஆஃப் மன்த்ஸ் செரமோனி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ அது வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறதுனால வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் அந்தமாரி சோசியல் மீடியாஸில் வந்து அப்லோட் பண்றதுனால் வந்து எல்லாருமே இப்போ வந்து அதை மாதிரி செய்ய ஆரம்மிச்சிட்டாங்க ஆனால் வந்து இந்த தமிழர் பண்பாட்டு முறையில் வந்து பேரு வைக்கிற ஃபங்ஷன் அப்றம் காது குத்து ஃபங்ஷன் அப்றம் மொட்டை அடிக்கின்ற ஃபங்ஷன் அந்த மாதிரி தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இன்னமும் கிராமங்களில் வந்து அதையும் பின்பற்றிகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க கிராமத்தில் வந்து காது குத்துற ஃபங்ஷன் வந்து பெருசாகவும் செய்வாங்க வந்து தாய்மாமன் மடியில் உக்கார வச்சு காது குத்துவாங்க அதுமாதிரி கொஞ்சம் ஒரு வழிபாடுலாம் வந்து செஞ்சு காது குத்துவாங்க அது வந்து ஏன் இப்படி குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க அப்படினாக்கா புதிய முடி வந்து வளரணும் அப்படிங்குறதுனால அப்றம் வந்து இந்த க்ளீன்லாம் பண்ணணும் அப்படிங்குறதுக்காக வந்து குழந்தைக்கி வந்து மொட்டை அடிப்பாங்க அது வந்து ரொம்பவே சிறப்பாகவே அந்த ஃபங்ஷன் வந்து நடத்துவாங்க இப்போது வந்து அந்தமாதிரி சடங்குலாம் வந்து சில பேரு செஞ்சிட்டு இருக்காங்க சில பேரு வந்து ஃபங்ஷனாகவே வந்து கிராண்டாக பெருசாக செய்கிறாங்க ஒன் இயர் எகோ பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கிற மதர்ஸ் பேரன்ட்ஸ்லாம் வந்து அந்தமாரி செலபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கொஞ்சம் நல்லாத்தான் இருக்குது அதான் இதலாம் வந்து இந்த சில ஃபங்ஷன்ஸ்லாம் சடங்குகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு இயர் பேபிக்குலாம் வந்து செய்வாங்க